இப்போது நம்ம செடிகளை வளர்த்திட்டுருக்கோம் ஏன்னா நிறையா செடி வச்சுருப்போம் செடி வளர்க்கறக்கு ஆசையாக இருக்கும் இப்போது நிறையா நாள் நம்ம வெளியில் போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ நம்ம ஒரு க டூர் போகிறோம் ஸோ ஒரு நார்த் இந்தியன் டூருன்னு வச்சிக்கலாம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் போகிறோம் ஸோ அப்போ செடிக்கு தண்ணி ஊற்றாம நம்மளால் இருக்க முடியாது ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ தான் டெக்னாலஜி வளர்ந்துட்டே இருக்குது இப்போ டெக்னாலஜி வளர்ந்தனால் நம்மளுக்கு என்ன அட்வாண்டேஜ் அப்படின்னா இப்போ செடிக்கு த டைமுக்கு டைமுக்கு தண்ணி ஊற்றுறக்குன்னே ஒரு சிஸ்டம் இருக்குது அது எப்படி அப்படின்னா நம்ம வந்து அலாரம் செட் பண்ணி வைக்கணும் இப்போது ஒரு நாளைக்கு இந்த செடிக்கு இவ்வளோ லிட்டர் தண்ணி வேணும் அப்படின்னா அது நம்மளே யூகிக்கிக்கறது தான் இவ்ளோ லிட்டர் தண்ணி வேணும் அப்படின்னா அந்த அலாரம் சிஸ்டமில் நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த டைம் ஆகிருச்சினா என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஸ்டம் அந்த பைப்பை ஓப்பன் பண்ணி அந்த செடிக்கு தண்ணி விட்டுரும் அதுவும் இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் ஓரியண்டடாக அதாவது டெக்னிக்கல் நவீன முறையில் இருக்கிற டெக்னிக்கல் சம்மந்தமாக நிறையா ஒரு சிஸ்டம்ஸ் இருக்குது ஸோ அதை எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அதையே யூஸ் பண்ணி நம்ம இல்லாத நேரத்தில் செடிகளை வந்து பராமரித்துக்கலாம் ஸோ அது போக நம்ம இப்போ என்னலாம் எலக்ட்ரானிக் காம்ப்பொனன்ட்ஸ் அந்த டெக்னாலஜி அதெல்லாம் யூஸ் பண்ண முடியலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு பக்கத்து வீட்டில் எல்லாரும் நிறையா இருப்பாங்க ஸோ அவங்ககிட்ட சொல்லி இந்த மாதிரி நாங்க வெளியில் போகிறோம் இந்த செடியை வந்து உங்க வீட்டில் வச்சுட்டு போகிறோம் டெய்லி மறக்காமல் தண்ணி ஊற்றிருங்க நீங்கள் பார்த்துக்கோங்க நாங்கள் வந்து போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த தன்னால தன்னால்ர்ப ஆர்வலர்களெல்லாம் நிறையா இருப்பாங்க ஸோ அவங்க என்னென்னா மரத்தை வந்து பாதுகாக்கணும் மரத்தை வெட்டக்கூ வெட்டக்கூடாது அப்படின்னு எல்லாம் ரூல்ஸ் போட்டு ஸோ அதை வந்து ஃபாலோவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ நான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லிட்டு போகலாம் இல்லாட்டி நம்ம செடிகள் மேக்சிமம் தொட்டியில் தான் வளர்ப்போம் அந்த தொட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போயி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் இந்த மாதிரி டூர் போகிறோம் ஒரு பத்து நாள் கழித்து வந்து அந்த தொட்டியெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் ஸோ இந்த மாதிரி தன்னால்வலர்கள்கிட்ட கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணி விட்டுட்டு நம்ம செடிகளை நம்ம காப்பாற்றிக்கலாம் ஸோ அது போக என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பக்கத்தில் அந்த பெரியவங்க இல்லாட்டியும் குழந்தைங்க இருப்பாங்க அந்த ஸோ ஒரு சில குழந்தைங்கள்லாம் இந்த பூச்செடி ஒரு பழச்செடி அதெல்லாம் அது அவங்க அந்த அவங்க வளர்த்தர்றக்கு ரொம்ப இண்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த குழந்தைங்ககிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி சன் தண்ணி ஊற்றிருங்க இது பூ பூத்துச்சுனா உனக்கு தான் கொடுப்பேன் காய் காய்ச்சுதுன்னா உனக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம் ஸோ அந்த குழந்தைங்க என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கூல் முடிச்சு வந்தவொடன்னையும் அதுங்க ரொம்ப ஆர்வமாக அந்த செடிகளை பராமரிக்க ஆரம்பிக்கும் நம்ம இதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த குழந்தைங்ககிட்டையும் செடி வளர்க்கறதவுட இம்ப்பார்டன்ஸ் பற்றி சொல்லி அவங்களுக்கும் அந்த இண்ட்ரெஸ்ட்டை ஏற்படுத்தி அவங்களும் நிறையா செடியை வளர்க்கற மாதிரி பண்ணலாம் ஸோ இதெல்லாம்தான் ஒரு ஒரு சில வேஸ் ஐ இது போக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளே ஏதாவது வேணுங்கிற அளவுக்கு தண்ணியும் உரமும் அப்படி இல்லாட்டி இந்த பஞ்சு அந்த தேங்காய் நாரெல்லாம் இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா மேலே நிறையா தண்ணியை உள்ளே இழுத்து வச்சுக்கும் இழுத்து வச்சிகிட்டு அந்த தண்ணி பிழிஞ்சாலோ இல்லை ட்ரை ஆகிற டைமில் அந்த தண்ணியை வந்து வெளியே விடும் அந்த மாதிரி மெட்டிரியல்ஸ் அந்த தேங்காய் நார் பஞ்சு அதெல்லாம் அந்த மண்ணில் கலந்து போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு போனோம்னா அந்த தண்ணியோடய ஈரப்பதம் வந்து அதிக நாள் இருக்கும் ஸோ அ அது மூலிமாவும் நம்ம வ போயிட்டு அதிக நாள் வெளியில் போயிட்டு திரும்பி வரறதுக்குள்ள அந்த செடிகள் வந்து வாடாமையும் கருகாமையும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறையா மெத்தட்ஸ் இருக்குது எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி என்னா பண்ணலாம் அப்படின்னா நம்ம செடிகளை காப்பாற்றிக்கலாம் நம்ம செடி இருக்குதுன்னு வெளியில் போகாமயும் இருக்கப் போகிறதில்ல ஸோ வெளியில் போகும் போது இந்த மாதிரி நிறையா மெத்தட்ஸ் இருக்குது யூஸ் பண்ணி நம்ம செடிகளை காப்பாற்றிக்கலாம்